நான் வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் எடுத்து அது என்ன பிஸ்னஸ்னால் வளையல் இந்த ஹோம் மேடாக போட்டுக் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த த்ரெடு வச்சு அந்த ஹோம் மேடாக வந்து வளையல்ல வந்து நிறைய டிசைன்ஸ்ஸெல்லாம் புடவைக்கி ஏற்றமாதிரி நிறையா டிசைன்ஸ்ஸெல்லாம் பண்ணிக் கொடுக்குற பிஸ்னஸ் தான் நான் பண்ணிகிட்ருந்தேன் அது நல்லா போயிட்ருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டைம்மாக வந்து ஒரு ஆட்ரு வரும்போது எனக்கு வந்து அது வந்து ப்ளாப் ஆயிடுச்சி அது வந்து கொஞ்சம் சொதப்பி அது வந்து அவங்க வளையல் வந்து அவங்க சரியா கவனிக்கலையா இல்லை அவங்க தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல எனக்கு வந்து அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சி அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் டைம் நான் செஞ்சு கொடுக்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சி அந்த வளையல் விஷயத்துல ஏன்னா அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணத் தெரியாமல் அந்த வளையல் வந்து இப்போ நம்ம சூட்டுக்கிட்டலாம் கொண்டு போனால் அந்த த்ரெட்டு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அது அவங்களுக்கு தெரியலையாட்ருக்கும் அது வந்து அது தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கள் அதனால வந்து என்னை வந்து என்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட்டே வாங்குவது வந்து இது பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கு அதுதான் வந்து பெரிய நெகட்டிவ் எக்ஸ்ப்ரஸ்னால் அதுதான் பெருசாக இருந்துச்சி எனக்கு செகண்ட் டைம்மாக